இன்னைக்கு நான் ஊரை சுற்றி பாக்கலாம் அப்படினு சொல்லிவிட்டு ஒரு கேப் புக் பண்ணி இருந்தேன் மூணு மணிக்கு நான் வந்துட்டு அந்த கேப்பை புக் பண்ணி இருந்தேன் ஆனால் வந்துட்டு டைம் இப்போதிக்கு மணி மூணு முப்பது அளவாயிடுச்சு ஆனாலும் அந்த கேப் வந்துட்டு வரவே இல்லை அந்த கேப் வராததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்றுஅந்த ட்ரைவர் வந்துட்டு காலை முதல் வேலை செஞ்சு செஞ்சு அவர் வந்துட்டு டயர்ட் ஆயிருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவருக்கு வந்துவிட்டு நான் புக் பண்ணது மேபி அவருக்கு போய் சேர்ந்துருக்காம இருக்கலாம் அந்த தகவல் டிராஃபிக் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த டிரைவர் என்ன பண்ணி இருக்கணும் அப்படினா எனக்கு வந்துவிட்டு தகவல் சொல்லி இருக்கணும் நான் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த டிரைவர் எந்த விதமான தகவலையும் எனக்கு கொடுக்கவே இல்லை இப்போ மணி மூணு முப்பது ஆனனால என்னோடைய சுற்றுலாக்கு போட்டுருந்த திட்டங்கள் அனைத்தையும் வந்துவிட்டு அனைத்துலையும் எனக்கு வந்துவிட்டு டைம் ரொம்ப மாறி மாறி போகும் மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்துட்டு அவர் என்ன பண்ணி இருக்கணும் முன்னாடியே எனக்கு தகவலை சொல்லி இருக்கணும் எனக்கு அப்படி சொல்லாதனால் நான் வந்துட்டு என்னோட ஆஃபிஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படினு சொல்லிவிட்டு சொன்னனால அவங்க வந்துட்டு கேப்போடைய ஆஃபிஸ்க்கு கால் பண்ணி சொல்ல சொன்னாங்க தகவலை ஸோ நான் அவங்களுக்கு கால் பண்ணப்போ அவங்க என்ன சொல்லுறாங்க அப்படின்னா மேபி அந்த டிரைவர் வந்துவிட்டு வேறு எதாவது வேலையில் அவர் கவனிக்காம விட்ருக்குலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இதில் யாரோடைய தவறு இருக்கு அப்படினா அந்த டிரைவர் அவர் வந்துவிட்டு சரியாக கவனிச்சிருக்கணும் அந்த டிரைவர் பண்ண தவறால் பின்னாடி பின்னாடி அடுத்தடுத்த தவறுகள் நடக்குது ஸோ அது எப்படியாது வந்துவிட்டு தவிர்க்கணும் இப்போதிக்கு எல்லாருமே என்ன யோசிக்கறாங்க அப்படின்னா நேரத்தை வந்துட்டு பயனுள்ளதாக உபயோகிக்கணும் அப்படினு சொல்லிவிட்டு நினைப்பாங்க அதே மாதிரி தான் நானும் சுற்றுலா வரும்போது நல்ல சந்தோஷமாக பயனுள்ள வகையில் என்னோடைய நாள கழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சேன் ஆனால் எனக்கு அந்த டிரைவர் வராத காரணத்துனால நேரம் வந்துட்டு அதிகமாக செலவடைந்தனால் நான் அந்த டிரைவரை வந்துவிட்டு அந்த கேப்பை நான் வந்துவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு நான் வேறு கேப்பை புக் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு நினச்சிட்டு கால் பண்ணி இருக்கேன் உங்களுக்காக ஸோ நீங்கள் வந்துவிட்டு அந்த டிரைவர வேண்டாம் அப்படினு சொல்லிவிட்டு சொல்லிருங்க நான் உங்குளுதுல கூட ஒரு வேறு ஒரு கேப்பை புக் பண்ணிக்கிறேன் எனக்கு இன்னைக்கு சுற்றுலா வந்துட்டு நான் சந்தோஷமாக இருக்கணுன்னு நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நான் வந்துட்டு உங்கள எல்லாம் நம்பின ஊபர் வந்துட்டு கண்டிப்பாக உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தவறு நடந்ததுக்கு பல காரணங்கள் பின்னாடி இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைலும் நான் என்னோடைய நோக்கத்தை மட்டும் பார்க்காம டிரைவரோடைய இதையும் பார்த்து தான் சொல்லுறேன் அவர் வந்துவிட்டு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா எனக்கு முன்னாடியே தகவல் சொல்லி இருக்கணும் அவர் தகவல் சொல்லாதனால என்னோட மணி நேரம் அரை மணிநேரம் வந்துட்டு வீணாகிவிட்டது ஸோ இதுப்போன்ற தவறுகள் வந்துட்டு மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்றது எண்ணத்தில் கருதி தான் நான் உங்களுக்காக கால் பண்ணி சொல்லுறேன் ஸோ நீங்கள் வந்துவிட்டு இந்த டிரைவருக்கு ஒரு முறை இதை கூறலாம் அவர் வந்துட்டு கேட்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கான ஆஷனை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுறேன் ஸோ இந்த மாதிரி தவறுகளை மேலும் மேலும் பண்ணா உங்களோட ப்ராண்டோட பேர் கெட்ரும் ஸோ நீங்கள் வந்துவிட்டு கஸ்டமர் அதாவது யார் பயனாளிகள் வந்தாங்கனாலும் அவங்களுக்கு வந்துவிட்டு கரெக்டான தகவல்களை எப்போவுமே சொல்லணும் அவங்க காருக்காக காத்துருக்கிற நேரங்களை அதிகப்படுத்தாம எப்போ கார் வரும் அப்படினு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம்மை முன்னாடியே அவங்க செய்யலாம் அப்படி பண்ணலை அப்படின்னா இவங்க வந்துவிட்டு காரை ரத்து செய்யற மாதிரி தான் இருக்கும் இதே இதை வந்துவிட்டு நான் அனுபவிச்சேன் என்னை போன்று யாரும் வந்துட்டு இதை எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்றது தான் வந்துவிட்டு என்னோடைய தகவல்